என்னுடைய மேல் அதிகாரி கணக்காளர் லேடி தான் நான் ஃபஸ்ட்டு சேர்ந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வேலை செய்யுறதுனால் ஒரு பயமாகவே இருக்கும் நம்ம ஏதாவுது எது கேட்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளையே பண்ணமாட்டாங்க உம்முன்னு சிடுமூஞ்சி மாதிரியே தான் இருப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது கேட்டாலும் பதிலும் சொல்லுறதுக்கு தயங் இதாம்பாங்க யோசிப்பாங்க பத்து டைம் கேட்டோம்னால் தான் ஒரு டைம் ஆன்சர் வரும் அப்படியே ஆன்சர் வந்தாலும் கரெக்டாகவும் சொல்ல மாட்டாங்க நம்ம யோசிச்சு யோசிச்சு அவங்ககிட்ட கேட்கலாமா வேணாமாங்கிறதே டைம் போயிடும் அப்படியே சொன்னோமுனாலும் இது கூட தெரியாதா அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அந்த வேலை செய்யறப்பையே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணுமேங்குற ஒரு என்னடா பண்ணுறது அப்படிங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஆன்சர் ப நல்லா பண்ணிணாலுமே அதில் ஒரு குற்றம் கண்டுப்பிடிப்பாங்க ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதுகூட என்ன பண்றதுன்னும் தெரியாது ப்ளஸ் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு தயக்கமாகவே இருக்கும் இது கரெக்டா அப்படின்னு கேட்குறதுக்கே தயக்கமாக இருக்கும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டோம்னாலும் அவங்ககிட்ட போனால் இவ்வளோ நேரம் ஆச்சானு கேட்பாங்க ஒர்க்கு அவங்ககிட்ட பண் என்ன சொல்வது அவங்ககிட்ட ஏதாவொரு சிடுசிடுன்னு உழுகுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்ககிட்ட பேசுவதுனாலே யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி அவங்க ஏதாவுது சிடுசிடுன்னு விழுந்தாலும் பரவாயில்லை நாங்கள் கேட்கணும் ஆன்சர் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அவங்க எது எது வேணாலும் பேசிவிட்டு போகிறாங்க நம்ம அதை வந்து இது பண்ணலாம் அப்படிம்பேன் அப்புறம் வேறு யார்கிட்டையாவது அவங்க சே எதுன்னாலும் நான் வந்து கொஞ்சம் நான் இதாக காமாக பேசுவேன் அதனாலே எனக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது இப்போ ஓரளவு அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவுது ஒரு ஒர்க்கு கேட்கணுன்னாலே ஒரு அவங்ககிட்ட போய் கேட்கணுமா அய்யோ ரிப்லை எப்படி பண்ணப் போகிறாங்களோ அப்படிங்குற மாதிரி தோணும் ப்ளஸு வந்து பார்த்திங்கன்னா புதுசு நான் போன புதுசுங்கிறதுனாலே அவங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம அவங்க ஒர்க்கை நம்ம தெரிஞ்சுக்குவோமோ அப்படிங்குற மாதிரியும் அவங்க நினைப்பாங்க நம்மளுக்கு ஒர்க்கு கணக்கு பற்றி தெரியும் நம்ம செ செய்கிறோம் இருந்தாலும் அதில் ஒரு குற்றம் சொல்லுவாங்க ஏன் இப்படி பண்ணலால்ல அப்படி பண்ணலால்ல அப்படிம்பாங்க அந்த மாதிரிங்கிறப்ப ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுப்பிடிக்குறாங்களே அப்படிங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஒர்க்கு தெரியும்கிறதுனால ஒன்றும் பிரச்சினை இல்லை இதே தெரியாதவைங்களாக இருந்தால் அவங்ககிட்ட வேலை செய்யுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு அப்பறம் அவுங்க சுச்சுவேஷனு அவங்க கோபமா இருந்தாங்கன்னால் நான் போய் எந்த கொஷினும் கேட்கமாட்டேன் அ அவங்க சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் அதனால் எந்த கொஷினும் நான் அவங்ககிட்ட கேட்கமாட்டேன் அதுக்கப்புறம் நானே பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் அவங்க ரிலக்ஸாக இருக்கிறப்ப நான் என்ன ஏதுனாலும் கேட்டானாலும் ஆன்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் நான் அவங்ககிட்ட நான் வந்து பழக ஆரமித்தேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சுச்சுவேஷனை பொருத்து பேச ஆரமித்தேன்